சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் சரிங்க ம் சரிங்க ம் வச்சுருக்குறோம் சொல்லுங்கள் ம் சரிங்க ஆ இருக்கு சொல்லுங்கள் இருக்கு சொல்லுங்கள் எத்தனைனாலும் பண்ணிக்கலாம் பண்ணித்தர்றேன் சொல்லுங்கள் மேக்சிமம் எண்பது பேர் போகலாங்க மூணு பஸ்ஸு ப்போ மூணு பஸ்ஸு போகலாங்க ஆ போதுங்க மூணு பஸ்ஸு போதும் ஆ நடத்தி தருவோம் சொல்லுங்கள் ஆ கூட்டிகிட்டு போயிவிட்டு கூட்டிகிட்டு வருவோங்க நைட்டு பகலுக்கெல்லாம் ஒரு டைவரு ஓட்டுவாப்டி அப்புறம் நைட்டுக்கெல்லாம் ஒரு டைவரு ஓட்டுவாரு நைட்டு க்கும் பகலுக்கும் ரெண்டு டைவர் மாற்றி மாற்றி ஓட்டுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் நீ நீங்கள் சொல்லுங்கள் எங்கெங்க போகணுன்னு ப்ரோக்ராம் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லுறேன் சொல்லுங்கள் ம் ஒரு ட்வெண்ட்டிலிருந்து தர்ட்டிஃபை வரைக்கும் ஆகுங்க படிக்காசு நம்ப போகறத பொறுத்து ஆ அதனால் ஆகுங்க என்னங்க உங்களுக்கு அவங்க சொன்னதனால தான் நாங்கள் கம்மி பண்ணி சொல்லியிருக்குறோம் சொல்லுங்கள் எங்களுக்கு எங்களை தேடின்னு வந்துருக்கறதுனால நாங்கள் உங்களுக்கு கம்மியாகதாங்க சொல்லியிருக்குறோம் வேறு ஆளாக இருந்தால் தர்ட்டிக்கு மேலே வாங்குவோம் நீங்கள் சரி இப்போ அவங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்றதுனால நாங்கள் கம்மி பண்ணிதாங்க சொல்லியிருக்கிறேன் ம் ம் ம் சாப்பாட்டு செலவு இதெல்லாங்க அப்படிங்களா சரிங்க ம் சரிங்க ஆ சரிங்க